ஹலோ சொல்லுங்கள் வணக்கம் ஆ சொல்லுங்கள் அப்படிங்களா என்ன அரிசி வேணும் இருக்குங்க வாங்க்கலாம் ஒரு கிலோ எழுவத்தஞ்சு ரூவாங்க ஆமாம்ங்க இட்லி அரிசி வந்ட்டு தொண்ணூத்தஞ்சு ரூவாங்க ஆமாங்க நீங்கள் பத்து கிலோ நீங்கள் அதிகமாக வாங்கும் போது நம்ம பேசிக்கலாங் அப்படிங்ளா சரி வாங்க நம்ம பேசிக்கலாங்க பிரச்சனை இல்லைங்க ஆ ஓகே அப்படினா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நம்ம பேசி வாங்கிக்கலாம் வாங்க வேறு பிரியாணிக்கு பொன்னி அரிசி நிறையா இருக்குங் நீங்கள் வந்தீங்கனா பார்த்து வாங்கிக்கிலாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் வாங்க நீங்கள் இப்போ தானே முத முத கடை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிருக்கிங்க வாங்க அதனால் நாம பேசி கூட வாங்கிக்கலாம் குறைச்சு போட்டுக்கலாம் வாங்க அதிகமாக கூட நம்ம இடம் வந்ட்டு கோபிசெட்டிபாளையம் வாங்க மெயின்லையே இருக்குங்க ஆமாம் கோபி மெயின்லையே இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட் விட்டு கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா இருப்பாங்க ஆமாம் இன்னொருவாட்டி வெளியே வந்தீங்கனாவே இருக்கும் ரோட்லையே மெயின் ரோட்லையே நம்ம கடை இருக்கும்

பவானி வண்டி அரேஞ் பண்ணிக்கலாங்க ஆனால் வந்ட்டு என்னங்க இறக்கிறலாம் ஆனால் வந்ட்டு வண்டிக்கு காசு கொடுக்குறமாரி இருக்குங்க ஆமாம் ஆளுக்கு இறக்குறதுக்கு கூலி கொடுக்கணும் ஏற்றும் போது ஆயிரரூவா வரும் ஆமாம்ங்க ஆள் கூலிலாம் எடுத்துகிட்டிங்கன்னு வைங்க கூட்டிகிட்டு வந்து இறக்குறப்போ அது கூலி எல்லாம் வேணா வண்டி வண்டிக்கு வேணா கழிச்சிக்கலாம் ஆள் கூலி வேணா கொடுத்தரலாம் வண்டிக்கு கூட நான் கொடுத்துக்குறோங்க நீங்கள் வேணா ஆள் கூலி கொடுத்துக்கோங்க நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்தமாதிரி இறக்கிகலாங்க ம் சரிங்க நீங்கள் அப்போ ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இறக்கிகோங்க நீங்கள் வாரம் வாரம் நீங்கள் மட்டும் கூலி ஆள் கூலி மட்டும் கொடுத்துருங்க ஆ ஆமாம்ங்க அதெல்லாம் பசங்க பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் பார்த்து நீங்களே குறைச்சிக்கலாங்க ஆ குறைச்சிக்கலாங்க ஆ சரிங்க சரி